நான் சின்ன வயசாக இருக்கும்போது யாராவது படிச்சவங்க அங்கே வ அந்த தெருவில் வந்தாலே தனிப்பட்ட மரியாதை அந்த அங்கே அவங்களுக்கு தனிப்பண்பு இருக்கும் அவங்க ஒழுக்கத்தை கடைபிடிப்பாங்க உடல் ஆரோக்கியத்தை அருமையாக பேணுவாங்க எல்லாமே இருந்தது அவங்கட்ட ஒரு மரியாதை இருந்த பணத்தின் மேல் பற்று இல்லாதவர்களாக இருந்தாங்க இப்போ தமிழ் வாத்தியார் போகறாரு கணக்கு வாத்தியார் போகறாரு அப்படிங்குறமாரி ஒரு மரியாதை இருந்துச்சு எல்லாமே இருந்துதுங்க அதுக்கு தவுந்தமாதிரி அவங்க இருந்தாங்க ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலை அப்படி கிடையாதுங்க கல்வி அறிவு வந்துறது வந்து ஒரு வேலைக்கான ஒரு ஒன்னாகதான் எல்லாருமே நினைக்கிறாங்க படிக்கிறாங்க ஒரு வேலைக்கு போகறாங்க ஆனால் எந்த கொள்கையும் யாருமே வந்து பின்பற்றமாதிரி எனக்கு தோண்லைங்க கொள்கைக்கும் கல்வி அறிவுக்கும் சம்பந்தம் இல்லைங்குறதுதான் என்னுடைய அபிப்ராயங்க நிறைய படிச்சிருக்கார் ஆனால் அவர் செய்யறதுலாம் தப்பாகதான் செய்யறாரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாங்க ஒரு கம்பெனியில வேலை செய்யறாரு பெரிய வேலைக்குதான் வந்து படிச்சிவிட்டு வந்துருக்கார் ஒரு தாசில்தாராக இருக்கலாம் இல்லை ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக இருக்கலாம் படிச்சிவிட்டு வந்துருக்கலாம் ஆனா லஞ்சம் வாங்குறார் என்ன கொள்கை இருக்கு ஒரு கொள்கையும் கிடையாது அந்தமாதிரி இருக்கிறது இப்போ லஞ்சங்கிறது ஒரு குற்றம் அந்த குற்றத்தை செய்யறாரு அப்போ அறிவு வந்து குற்றம் செய்யக்கூடாதுங்கிற ஒரு ஒ ஒரு உண்மையை அவங்களுக்கு சொல்லித்தரலைங்குறதுமாரிதான் இது வந்து அதனால என்ன என்ன பொறுத்த அளவுக்கு கல்விக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் கிடையாதுங்க கல்வி அறிவு உள்ளவங்க கொள்கையை வச்சுருக்காங்கலான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்தான் நான் சொல்லுவேன்